இந்தியாவில் வந்து ரெண்டு முக்கியமான கட்சி ரெண்டு இருக்குது ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று பிஜேபி காங்கிரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அவங்க வந்துட்டு மதிய உணவுத் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அது வந்து நிறைய பசங்க வந்து படிக்காமல் இருக்கிற பசங்க நிறைய பேருக்கு வந்து ச சா ஒரு வேளை சாப்பாட்டுக்காகவாது சா படிக்கப் போகணும் அப்படின்னு சொல்லி போன பசங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர் வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவுத் திட்டம் கொண்டு வந்தார் எம்ஜிஆர் வந்து கொண்டு சத்துணவுத் திட்டம் கொண்டு வந்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து ஜெயலலிதா வந்து அந்தச் சத்துணவில் வந்து கொண்டக்கடலை சேர்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து கலைஞர் வந்து அந்தச் சத்துணவுக்கூட முட்டை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்துருந்தாங்க இது ம இது வந்து நிறைய பசங்க வந்து க படிக்காமல் நிறைய வீட்டில் வந்து பசங்களை வேலைக்கு அனுப்புவாங்க படிக்க வைக்காம அந்தமாதிரி இருக்கவங்கள்லாம் வந்து பசங்க அட் லீஸ்ட் ஒரு வேளை நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அணை கட்டுறது இந்தமாதிரி வந்து நம்ம ஊரில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க